ஹலோ சொல்லுங்கப்பா ஹலோ சொல்லுங்கப்பா சரிங்கப்பா எப்போ வர்றீங்க என்ன கற்றுக்கணும் டூ வீலரா ஃபோர் வீலரா ஃபோர் வீலரா சரிங்கப்பா சரி முன் முன்னே பின்னே அதைப்பற்றி ஏதாவது தெரியுமா ஒரு பயமும் இல்லைப்பா வந்தீங்கனால் நான் ஈஸியாக சொல்லிக்கொடுத்துருவேன் நீங்கள் எப்போது வர்றீங்க எப்போ ஜாயின் பண்ணுறீங்கப்பா சரிங்கப்பா நாளைக்கு ஜாயின் பண்ணும்போது ரெண்டு ஃபோட்டோ ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்கப்பா சரிங்களா ஒரு பயமும் இல்லைப்பா ஈஸியாக சொல்லிக்கொடுத்துருவேன் என்னென்னால் ஃபஸ்டு ஏறினவொனே காரில் ஏறினவொனே சீட் பெல்ட் போடணும்பா அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் எடுத்துவிடணும் சரிங்கப்பா ஆ சரிங்களாப்பா அதெல்லாம் கஷ்டமாலாம் இருக்காதுப்பா ஈஸி தான்பா இதான்பா பேஸிக் இதான்பா க்லச்சை புடிச்சிக்கணும்பா க்லச்சை மட்டும் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு கியர் சேஞ்ச் பண்ணணும்பா அவ்வளோதான்பா ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் ஒன்னுமில்லப்பா இது உனக்கு நான் இதாவது முதல் சொல்கிறேன் இதுக்கு முன்னால் ஏதும் சொல்லாம இருந்து வந்து பழகுனவங்களாம் நிறையா பேர் இருக்காங்கப்பா அதெலாம் ஒரு பிரச்சனை இல்லை ஈஸியாக பழகிடலாம் சரிங்களா நாளைக்கு வாங்க ஆ சரிங்கப்பா ஆ வாங்கப்பா